கழிப்பறையை பொதுவாக பயன்படுத்துவதால் அதில் தீமைகள் தான் அதிகமாக இருக்கு அதில் தீமைகள் என்னென்னா அந்த அசுத்த காற்றுகள்லாம் நம்ம சுவாசிக்கும் பொழுது அது நம்ம உடலுக்குள்ளாற போயி அது தீமைகளை தான் விளைவிக்குது நோய் நொடிகளை உண்டு பண்ணுது அதனால் அது வந்து நம்ம கழிப்பறையாக நம்மளே தனி அவங்கவுங்களு தனி தனியா கழிப்பறையை யூஸ் பண்ணினா தான் அதில் நல்ல வந்து பலம் கிடைக்கும் இது வந்து எல்லாருக்குமே நல்லதல்ல இ கிராமத்தில் உள்ளவங்களுக்கும் சரி எங்கேயுமே அது மாதிரி பொதுவாக பயன்படுத்தறது நல்லதல்ல அதுதான் என்னுடைய கருத்து